ஆ குட் மார்னிங் சார் ஆ ஆமாங்க சார் சொல்லுங்கள் சார் ஓகேங்க சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார்

ஓக் ஓகேங்க சார் ஓகேங்க சார் ஓகேங்க சார் ஓகேங்க சார் நீங்கள் எந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் சார் விரும்புகிறீங்க நான் பேக்கேஜ் எங்கிட்ட இருக்குது அது மூலிமா தான் நாங்கள் ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் எடுக்கிறோம் ஆ ஆமாங்க சார் எங்கிட்ட வந்து ஒரு நா ஆ நான் செக் பண்ணி சொல்லிட்டுங்களா சார் ஓகே சார் அந்த டைமில் நாங்கள் ஃப்ரீ தான் ஓகேங்க சார் ஓகேங்க சார் ஓகேங்க சார் எங்கிட்ட வந்து ஒரு நாலு விதமான ஒரு பேக்கேஜஸ் இருக்குதுங்க சார் ஆ அதாது ஸ்டாண்டர்ட் பேக்கேஜ் க்ளாசிக் பேக்கேஜ் எலட் பேக்கேஜு ப்ரீமியம் பேக்கேஜிங் சார் ஆ இதில் காஸ்ட்டுலாம் பார்த்தீங்னா வந்து ஸ்டாண்டர்ட் பேக்கேஜியில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்ட்டி தௌசண்ட்லேருந்து சார்ஜ் பண்ணுறோம் ஆ க்ளாசிக் பேக்கேஜ் பார்த்தீங்கனா எயிட்டி தௌசண்ட் வந்து இப்போ இப்போ சார்ஜ் பண்ணுறோம் எலைட் பேக்கேஜ் பார்த்தீங்கனா ஒன் பாயிண்ட் டொண்ட்டி அது சார்ஜ் பண்ணுறோம் ப்ரீமியம் பேக்கேஜ் பார்த்தீங்கனா வந்து ஒன் பாயிண்ட் செவென்ட்டி வந்து சார்ஜ் பண்ணுறோம் இதில் வந்து பார்த்தீங்கனா வந்து க்ளாசிக் பேக்கேஜியில் வந்துட்டு ஒன் ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோக்ராஃபி ஒன் ட்ரெடிஷ்னல் வீடியோக்ராஃபி ப்ளஸு ஃபார்ட்டி சீட்டில் வந்து இதோடது வந்து ஆல்பம் போட்டு கொடுப்போம் சார் இது பார்த்தீங்கனா ஃபிஃப்ட்டி தௌசண்ட் வரும் உங்களுக்கு க்ளாசிக் பேக்கேஜியில் பார்த்தீங்கன்னா ஒன் ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோக்ராஃபி ட்ரெடிஷ்னல் வீடியோக்ராஃபி அப்புறம் கேண்டிட் ஃபோட்டோக்ராஃபி இது எல்லாம் வந்துடுங்க சார் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கனா ஃபார்ட்டிக்குள்ள ஃபார்ட்டி சீட்டில் ஆல்பம் பாத்திங்கனா ரெண்டுல பண்ணிக் குடுப்போம் ரெண்டாவும் பண்ணிக் குடுப்போம் இது பார்த்தீங்கனா ஒன்று வந்து எயிட்டி தௌசண்ட் வரும் இதுவே பார்த்தீங்கனா வந்து ப்ரீமியம் ல் எலைட் பேக்கேஜ் இருக்குதுங்க சார் எலைட் பேக்கேஜியில் பார்த்தீங்கனா வந்துட்டு ஒன் ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோக்ராஃபியும் ட்ரெடிஷ்னல் வீடியோக்ராஃபி ஒன் ட்ரெடிஷ்னல் கேண்டெட் ஃபோட்டோக்ராஃபி கேண்டெட் வீடியோக்ராஃபி அப்புறம் ட்ரோன் ப்ளைம் பண்ணி அதுலேயும் ஒரு ஃபுட்டேஜ் எடுத்துக் கொடுப்போம் சார் இது பார்த்தீங்கனா உங்களுக்கு வந்து ஒன் பாயிண்ட் டொண்ட்டி வருங்க சார் இது அதுக்கப்புறம் வந்து ப்ரீமியம் பேக்கேஜியில் பார்த்தீங்கனா ஒன் ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோக்ராஃபி ட்ரெடிஷ்னல் வீடியோக்ராஃபி அப்புறம் கேண்டிட் ஃபோட்டோக்ராஃபி கேண்டிட் வீடியோக்ராஃபி அதில் தான் ரெண்டும் வந்துருங்க சார் இதில் அப்புறம் வந்து ட்ரோன் போ ட்ரோனில் வந்து வீடியோவுலாம் ஷூட் பண்ணுவோம் அதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கனா வந்து ஒன் பாயிண்ட் செவென்ட்டி வரும் இதில் பார்த்தீங்கனா ஒரு த்ரீ ஆல்பம் ம போட்டு கொடுப்போங்க சார் ஃபாட்டி ஷீட் ஆல்பமில் அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுருந்து கேலண்டர்ஸு கிஃப்ட்டெல்லாமே கிஃப்ட் வவுச்சர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்துருவோம் அந்த ப்ரீமியம் பேக்கேஜியில் ஓகே சார் இதில் வந்து நீங்கள் வேணால் சூஸ் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் சார் ஓகேங்க சார் ஓகே சார் நான் ஷேர் பண்ணுறேன் சார் இது உங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் தான ஆ ஓகேங்க சார் ஓகேங்க ஆ ஓகேங்க சார் ஓகேங்க சார் நான் ஷேர் பண்ணுறேங்க சார் ஆ ஓகேங்க